நீங்கள் நல்லாயிருக்கீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க யாபாரெல்லாம் எப்படி போகுது சரி உங்கள்க் கிட்டே என்னென்னா என்னென்னா மரமெல்லாம் இருக்குது ஆ இவங்க எல்லா மரமும் நல்ல மரமாக இருக்கா அருமையாக இருக்கா கிலோ ஐநூறுருவா தானா எனக்கு ஒரு நூறு கிலோ வேணும் இருக்குமா உங்கள்கிட்ட நான் ஒரு நாலு வீடு கான்ட்ரக்ட் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு நாலு கதவு செய்யணும் அதுக்குதான் நூறு கிலோ தேக்கு மரம் தேவைப்படுது ஆ பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு மட்டும் அதை நான் சொல்கிறப்ப நீங்கள் வந்து ஏற்றி அனுப்பிவிடுங்க மரத்தெல்லாம் சரிண்ணா சரி வரேங்கண்ணா பரவாயில்லண்ணா இருக்கட்டுண்ணா இருக்கட்டும் ரெடிமேட் கதவு ஆ நாங்கள் இருக்கிற நான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து செஞ்சுதான் கேட்குறாங்க ரெடிமேட் கதவு வேணாகிறாங்க அவங்க ஆ வீட்டுக்காரவங்கள்கிட்ட கேட்டு பார்க்கறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இல்லைன்னா அப்புறம் அவங்க சொல்கிற டிசைனில் செஞ்சுத்தர மாதிரி இருக்கும் சரிப்பா ஆ சரி வாங்கண்ணா